ஆ சொல்லுங்கள் வாங்க உள்ளே வாங்க ஆ வணக்கம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரி ம் ம் ம் உங்க பேர் சொல்லுங்கள் ஆ எத்தனை வயது ஆச்சுங்க ம் சரி சரி எப்படி இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா தலை ஏதாவது வலிக்குதுங்களா ம் ம் ம் ம் ம் சரி சரிங்க ப்ரெஷரு சுகருக்கு எதாவது மாத்திர சாப்பிட்றீங்களா சரி சரிங்க சுகர் வெளியில் செக் பண்ணியிருப்பாங்க சுகர் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது எழுதி குடுத்துருக்கிறாங்க ப்ரெஷரு ப்ரெஷர் கொஞ்சம் ஹையாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு டயர்ட் ஆகுறதுக்கு மாரு தெரியுது நேற்று என்ன சாப்பிட்டீங்க ரெகுலராக பசிக்குதுங்களா சரி சரிங்க ஓ சரி சரி சரிங்க ம் சரி சரிங்க ம் சரி சரிங்க என்ன வயிறு இப்போ வலிக்குதுங்களா எரிகிற மாதிரி இருக்கா என்ன பண்ணுது இழுத்துப் பிடிக்கிது ம் சரி சரிங்க ம் எங்கே ஹோட்டலில் காரமாக சாப்பிட்டீங்களா சரி சரி சரிங்க ம் ம் ம் ம் ம் சரி சரிங்க இப்போது ஒன்றும் ம் சரி சரி சரிங்க ம் இப்போது ஒன்றும் அதான் வெளியில் நீங்கள் சாப்பிட்டது தான் பிரச்சனையாக ஆகியிருக்கும் நான் ரெண்டு மூணு மாத்திர எழுதி தர்றேங்க அதை கண்ட்டினியூஸாக சாப்பிட்டீங்கன்னா சரியாகிரும் நிறையா தண்ணி குடிக்கணும் அப்புறம் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றத நிறுத்திக்கங்க இத கொஞ்சம் நாளைக்கு இது சரியாகிற வரைக்கும் இல்லை அப்புறம் மறுபடியும் காரமாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்டா ஆகிட்டே தான் போகும் ஆமாங்க காரமாக சாப்பிட்றத நிறுத்திக்கங்க வேறு இந்த மாதிரி பழம் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அதுவும் இந்த எலுமிச்சம் பழம் இந்தமாதிரி சிட்ரிக் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிடாதீங்க கொஞ்சம் புளிப்பு தன்மையோட இருக்கிற பழம் சாப்பிடாதீங்க மற்ற பழம் எல்லாம் நிறையா சாப்பிட்டுக்கலாம் தண்ணி நிறையா குடியுங்க அதுதான் மெயினு முடிஞ்ச அளவுக்கு மோர் இந்த இளநீ அதெல்லாம் குடியுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு கம்மியாகவும் காரம் கம்மியாகவுமே இப்போது இது சரியாகிற வரைக்கும் போட்டுக்கங்க மற்றபடி எதுவும் பிரச்சன வராது நான் கொடுக்கற மாத்திரைய ஒரு மூணு நாளைக்கு சாப்பிடுங்க ஒன்றும் தொந்தரவு வராது ம் சரிங்க ஆ இதனால தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கமாட்டம் தெரியுது நான் அதுக்கும் மாத்திர குடுத்துருக்கிறேன் மூணு நாள் கழித்து வாங்க நான் என்னென்னு பார்த்துட்டு ப்ரெஷர் இருந்துச்சுனா மறுபடியும் குடுக்கிறேன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஆமாங்க ஆமாங்க ம் இல்லைங்க மூணு நேரத்துக்கு எழுதியிருக்கிறேன் நீங்கள் மூணு நேரம் சாப்பிட்டா தான் மூணு மூணு நாளில் சரியாகிரும் ஆ சரிங்க ஆ வெளியில் மாத்திர வாங்கிக்கங்க கொடுப்பாங்க சரிங்க ஆ போய்ட்டு வாங்க ஆ